ஹலோ சார் இது ராம்குமார் ப்ரொஃபஸருங்களா சார் சார் நான் உன்னோடய ஸ்டூடண்ட் பேசுகிறேன் சார் யூஜி உங்கள் கூட உங்கள் கிளாஸில் தான் ஸ்டூடண்ட்டாக இருந்தேன் சார் என்னோடய நேம் வந்து பார்த்திங்கனா சந்துரு சார் நியாபகம் இருக்கா சார் ஆ நான் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார் ஒன்னுமில்ல சார் நான் யூஜி முடிச்ட்டு பிஜி படித்தேன் அ எங்கள் ஊர்லேயே அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேங்க சார் அதுக்கு தான் உங்கக்கிட்டே ஆ அதுதான் சார் எனக்கு எதுவும் தெரியலை என்ன பண்ணலாம் எங்கே பண்ணலாம் அப்படினுட்டு அதனால் தான் உங்கள்ட்ட ஏதாச்சும் சஜஷன் கேக்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணேன் ஓகே சார் எனக்கு ஐஐடியில் பண்ணணும் ஆசை தான் சார் அ மெட்ராஸில் பண்ணலாம்னு அட்லீஸ்ட் திருச்சி ஐஐடியில் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் சார் ஓகே சார் பண்ணிவிடுங்கள் சார் எக்ஸாம் ஓகே சார் கொஷ்டின்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா சார் ஓகே சார் ஓகே சார் நான் படித்துக்கிறேன் சார் இல்லை சார் புக்ஸே ய நீங்கள் இருந்தால் உங்கள் ஓல்டு புக்லாம் இருக்கும்ல சார் அதே கொடுங்க சார் ஏன்னா நீங்கள் படித்த அந்த எலக்ட்ரானிக்ஸ் தான் ரிசர்ச் பண்ண போகிறேன் நான் ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கனா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்

ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் தேங்க்யூ சார்